மீன் பிடிக்கிறாங்க இல்லையா மக்கள் அந்த மக்கள் வந்து கடலுக்கு போகும்போது வந்து ரொம்ப பாதிக்குது ஏனும்போது இப்போ புயலோ சுனாமியோ வந்து வரும்போது அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிச்சிட்டு இருக்குது இது இதே வந்து கடலுக்கு போகிற இது கடலுக்கு போகிற மக்கள் வந்து க குப்பைகளை வந்து போடறதுனால வந்து அது வந்து மீன்களும் வந்து சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடுது இது ஒரு சில கப்பல்கள் வந்து கச்சா எண்ணெயை வந்து ஏற்றிட்டு வராங்க இல்லைங்களா அது ஏற்றிட்டு வரும் போது வந்து ஏதோ கொஞ்சம் லீக் ஆயிருச்சு லீக்கே லீக்கேஜ் ஆகி அந்த தண்ணியில் கலந்து அந்த மீன்கள் வந்து சுவாசிக்க முடியாமல் வந்து இறந்துருது இதனால் வந்து இதே வந்து தண்ணியும் வந்து மாசடையுது இதே குடிநீர் தண்ணி அந்த காலத்திலலாம் வந்து குடிநீர் தண்ணி வந்து அதிகமாகவும் கடலில் கடல் தண்ணி வந்து கம்மியாகவும் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு வந்து மழை நீரை வந்து சேமிச்சு வைக்கிறதினால மழை தண்ணியெல்லாம் வந்து கடலில் கலந்து அதிக அளவு வந்து கடல் நீராகவும் குடிநீர் வந்து ரொம்ப கம்மியான அளவாகவும் தான் வந்து இருக்குது இதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மினரல் வாட்டரும் மற்ற மற்ற ஐட்டத்தை தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நார்மல் வந்து குடிநீர் தண்ணியை வந்து எதிர்பார்க்க முடியிலை இதே வந்து அந்த இது சென்னையில் சைடில் இருக்கிறவுங்க ஒரு சில ஏரியாவில் வந்து குடிநீரில் வந்து சாக்கடை தண்ணி கலந்தனால் அந்த தண்ணியை குடிக்கிறதினால அவர்களுக்கு வந்து காலரா சீத பேதின்ற நோய் வந்து அஃபக்ட் ஆகி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பெட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க